ஹலோ வணக்கங்க வணக்கம் சொல்லுங்க பேர் பேர் ஓகே ஓகே ஓகே நீங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறீங்களா சொல்லுங்க சார் என்ன தொந்தரவுங்க அப்படிங்களா வாங்க வாங்க சார் ஏ கால்னால் எப்படி எந்த இடத்துல வலிக்குதுங்க நம்ம முட்டிக்கு கீழே வலிக்குதுங்களா இல்லை பாதங்களில் ஏதும் எரிச்சல் இருக்குதுங்களா சரி சரி நம்ம சர்க்கர சர்க்கர அளவு ஏதாவது டெஸ்ட் பண்ணிங்களா ஓ அப்படிங்களா முன்னூறுனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது நீங்கள் காலையில் வாக்கிங் போவீங்களா நடைப்பயிற்சி அப்படிங்களா நீங்கள் என்ன பண்ணுன்னால் டெய்லியும் நடைப்பயிற்சி போகணும் ஏன்னால் சர்க்கரை வந்து முன்னூறு உங்கள் வயது என்ன சொன்னீங்க முப்பத்தாறுனால் வந்து உங்களுக்கு சர்க்கரை அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த வயசில் இந்த சர்க்கர அளவு இருக்கக்கூடாது நீங்கள் தினசரி வாக்கிங் போங்க சாப்பாட்டெலாம் எப்படி சாப்பிட்றீங்க ஓ அப்படிங்களா நீங்கள் வந்து ம பொதுவாக மாவு ஐட்டத்தை மா மாவு சத்துள்ள பொருளெலாம் கம்மி பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து சோறு இட்லி இதெல்லாம் கோதுமை கம்மியாக சாப்பிட்லாம் மாவு சத்தை குறைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சர்க்கரை அளவு வந்து உடம்புல குறையும் காய்கறி நிறையா எடுத்துக்கலாம் காய்கறி ஃபைபர் அதிகமாக உள்ள கீரை இந்தமாரி சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சர்க்கர கண்ட்ரோலுக்கு வரும் அடிஷ்னலாக நீங்கள் நீங்கள் காலையில் வாங்க வெறும் வயிற்றுல வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கணும் எதுவும் டீ காஃபி எதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்திங்கன்னால் ஏ ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே வந்துவிட்டிங்கன்னா முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒன்றர மணி நேரம் கழித்து ஒரு டெஸ்ட் எடுப்போம் அதுலெலாம் சர்க்கர அளவு சாப்பாட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்குது சாப்பாட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தமாரி உங்களுக்கு மாத்திர வந்து உங்களுக்கு நான் எழுதி கொடுக்குறேன் நீங்கள் சாப்பாடை கம்மியாக சாப்பிட்டுட்டு காய்கறி இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டு எக்ஸ்சைஸ் பண்ணிக்கணும் அடிஷ்னலாக இந்த மாத்திர வந்து ஒரு காலையில் ஒன்று நைட்டு ஒன்று சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுற மாதிரி ஒன்று கொடுப்போம் அது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும் சர்க்கரை அளவு அப்படி விட்டுட்டிங்கன்னால் அப்புறம் நீங்கள் இன்ஸுலின் போடுற மாதிரி வந்துடும் அப்புறம் சர்க்கர அளவு அதிகமாக வந்துடுச்சின்னா வேறு உங்களுக்கு கொலஸ்ட்டாலு இந்த ப்ரெஷர் அந்தமாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அதுதான் அதுதான் நீங்கள் அதை ஆரம்ப கட்டத்துலேயே அதை பார்த்து நீங்கள் சர்க்கர உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்குது எதாவது உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி கடைசியா எப்போ செக் பண்ணிங்க சர்க்கர அதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா சர்க்கர அளவு எவ்வளோ இருக்குதுன்னு அப்போது நீங்கள் வெறும் வயிற்றுல வாங்க நம்ம வந்து நம்ம ஒரு விரிவாக பார்த்துக்கலாம் ஒரு ரத்த டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குது சாப்பிட்டதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தமாரி மாத்திர உங்களுக்கு எக்ஸ்சைஸ் பண்ணுறது அந்த உணவு என்னென்ன உணவுகள் நீங்கள் சாப்பிட்ணும் அந்த அந்த இதெல்லாம் உங்களுக்கு நான் எழுதிக் கொடுக்குறேன் நீங்கள் அந்தமாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு ஏதும் தொந்தரவு இருக்குதுங்களா சரி நீங்கள் நான் ஆ நாளைக்கு காலையில் நேரில் வாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி டீ காஃபி எதுவும் குடிக்காமல் நம்ம ஆ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க நம்ம ப்ளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாத்திர மருந்தெலாம் சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் ஆமாம் வாங்க நன்றிங்க ஆ நன்றி ஆ ஓகே நன்றி